சமையல் செய்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் முச்சு விடும் சமையல் அறையில நீங்கள் வேலை செய்ய சொன்னாலும் நான் சே வேலை செய்வேன் ஆனால் பார்த்திங்கனா இந்த மட்டன் அப்படிங்கிறது ஒரு ஹாஃப்னவர் ஒன் ஹவர்ல செஞ்சிடலாம்பாங்க ஆனால் குறஞ்சது ஒரு மண்நேரம் ஆகும் அது என்ன காரணம் அப்படினா குக்கர்ல வச்சா சீக்கரம் வேலையாகிடும் ஒரு அரை மண்நேரத்தில் அதே வந்து பானையில வச்சி பண்ணனும்னால் ஒரு ஒரு மண்நேரம் ஆகும் ஆனால் டேஸ்ட் இருக்கும் அப்டியே குக்கரோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வராது பானையில் வச்சி நேச்சுரலாக பண்ணம்னால் டேஸ்ட்டு நல்லாருக்கும்